ஹலோ அண்ணா வணக்கண்ணா நான் தருமபுரிலருந்து ராகுல் பேசுகிறேண்ணா எனக்கு வந்து ஆட்டோ வேணுண்ணா நான் கோயம்புத்தூர் வந்து போகணும் எனக்கு தருமபுரிக்கு நான் மதியன் பாளையத்துலருந்து பேசுகிறேன் மதியன் பாளையத்தில் வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பிங்லாணா எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போகணும் ரயில்வே ஸ்டேஷன் போனால்தா வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணுண்ணா சரிங்களா நான் என்னோடய ஒய்ஃபு என்னோடய குழந்தைங்க நாங்களெலாம் வரணும் எந்தெந்த இடத்துலந்து நீங்கள் வருவீங்கணா நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்னால் எங்களுக்கு கரெட்டாயிருக்கும் சரிண்ணா கரெட்டாக பன்னென்டு இருபதுக்கு நைட்டு பன்னென்டு இருபதுக்கு நான் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போயாகணுணா அப்போ தான் எனக்கு ரயில் கிடைக்கும் சரிங்களா அங்கிருந்து பக்கம் வந்து அப்படியே எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்னால் இருந்தால் எனக்கு கோயம்புத்தூரில் வந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி என்னோடய அம்மா வீட்டுக்கு போகணும் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்னால் இருந்தால் கொஞ்சம் நம்பர் கொடுங்க எங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி விசாரித்து கொஞ்சம் சொல்லுங்கணா எங்களுக்கு சரிங்களா கொஞ்சம் விசாரித்து சொன்னிங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்குணா கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வேறு எதுவும் இல்லைணா நாங்கள் இங்கிருந்து ரயில் வந்ததுக்கு அப்புறமா எங்களை நீங்கள் ஏற்றி விட்ருங்க அங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்னால் அங்கே இருந்தாங்கனால் நீங்களே வந்து இங்கே ஏற்றி விட்ருங்க அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கண்ணா சரிங்ளா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள் சரிங்களா கொஞ்சம் இதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா கொஞ்சம் எங்களுக்கு ஏன்னால் குழந்தைங்களாம் இருக்கோம் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு சரிங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லதான் இருக்குங்க கஷ்டப்படக்கூடாது குழந்தைங்கள வச்சுருக்குறோம் எவ்வளோ வேணால் சரி பணம் கொடுத்துர்றோம் நாங்கள் சரிங்களா பணம் கொடுத்துரு கண்டிப்பாக பணம் காெடுத்துருவேன் அன் அந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஆளாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சொன்னால் எங்களுக்கு நல்லாயிருக்கும்